ஏழு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பதினாலு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பதினெட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பத்தம்போது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு பதினைந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு